நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து நிறையா வந்து திட்டங்கள் வேற கொண்டு வந்துருக்குறாங்க ஸ்கூலு காலேஜு அவைங்களுக்கெல்லாம் நிறையா திட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க அது போக வந்து நம்ம மக்களுக்கும் வந்து இந்த டிச்சு வளிக்கிறது அவைங்களை சுற்றி இருக்கற குப்பையெல்லாம் இது பண்ணுறது அதுமாதிரி நிறைய திட்டங்கள் வந்திருக்குது அப்பறம் ஸ்கூலு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் வந்து லேப்டாப்பு சைக்கிளு அப்பறம் வ நோட்டு புத்தகங்கள் அது மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்குறாங்க அப்புறம் மக்களுக்கும் வந்து இந்த பெண்களுக்காக வந்து சுய உதவிக்குழு அப்புறம் குழு எடுக்கிறது ப அந்த மாதிரி பணத்துக்கெல்லாம் வந்து நெ மொத்தமாக கட்டாமல் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி நிறையா வாய்ப்புகளெல்லாம் கொண்டு வந்திக்குறாங்க ஈரோடு மாவட்டத்தில் அப்பறம் ப நம்மள சுற்றி இருக்குற குப்பை டிச்சு வளிக்கிறது லைட்டு எரியலன்னா லைட்டு அப்போவே மாட்டுகிறது அதை மாதிரி நிறைய திட்டங்கள் இட்டு வந்துருக்குறாங்க அந்த நம்பருக்கு நம்ம கூப்பிட்டா மட்டும் போதும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதை மாதிரி நிறைய திட்டமிருக்குது